இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு